எனக்கு வரைய பிடிக்காத நாட்கள் என்று ஏதாவது உள்ளதான்னு பார்த்தோம்னா நம்ப வந்து வீட்டில் இருக்கிற வேலையை வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வரைய முடியாது அதே மாதிரி பிள்ளைங்கள் நம்ம வீட்டில் இருந்துச்சுனா பிள்ளைங்க படிப்புக்கு செல்லாமல் வீட்டில் இருந்ததுன்னா அந்த டைம்மில் நம்மளால் வரைய இயலாது அதனால் என்ன பண்ணனும் நம்ப சீக்கிரமாக ஒரு வேலையை எடுத்தோம்னா பத்து மணிக்குலாம் டிபன் செஞ்சு முடித்திட்டு நம்ம பத்து மணிக்கு மேலே உட்காந்தம்னா வரையறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி மதியான நேரம் மதியான நேரத்தில் நம்ப உட்காந்து இருந்தோம்னா சாப்பாடு வேலையை முடித்திட்டு அதுக்கு அப்புறம் கூட ஒரு மூணு மணிக்கு மேல் வரைய உட்காந்தம்னா கூட ஒரு ஒன் ஹவர் உட்காந்தா கூட நம்மளால் வரைய முடியும் அதே மாதிரி நம்ப வெளி வட்டாரம் போகிறதுக்கு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போனால் கூட நம்மளால் வரைய முடியாது நம்ப ஒரு சுற்றுலா பயணம் வேற எங்கேயாவது போனோம்னா கூட அங்கே நம்பளுக்கு நேரம் கிடைக்கும் நம்ப ஒரு ரூம் எடுத்து தங்கறோம்னா ரூமில் எனக்கு நம்பளுக்கு எந்த வேலையும் இல்லை சமைக்கிற வேலை நம்ம இந்த மாதிரில்லாம் இல்லைனு வச்சுக்கோங்க நம்ம அந்த மாதிரி கூட ஒரு ரூமில் இருந்து அங்கு ஒரு சுற்று சூழலை பார்த்து ஒரு நல்ல கிளைமேட்டை பார்த்து நம்ம வரையறதுக்கான வாய்ப்பு உண்டு நம்பளுக்கு முக்கியமாக வரையறதுக்கு காரணம் என்ன தேவை டென்ஷன் இருக்க கூடாது எந்த பிரச்சினையும் இருக்கக்கூடாது வீட்டில் உள்ள பிள்ளைகள் டிஸ்டபன்ஸ் இருக்க கூடாது ப்ளஸ் சமைக்கிற வேலையும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் மட்டும் நம்மளால வரைய முடியும் அதனால் நம்ப ஒரு ஒரு இது எடுத்துக்கிட்டால் இருந்தாலும் எந்த வேலையும் டென்க்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம தனியாக இருக்கும் போது இருந்தால் தான் செய்ய முடியும் அதனால் நம்ப சீக்கிரமாக வந்து ஒரு வேலைய முடித்திட்டு நம்ம நல்லபடியாக உட்காந்து வரையறதுக்கான இன்ட்ரஸ்ட் எடுத்து செஞ்சோம்னா ஒரு ஒரு நம்பளுக்கே ஒரு இன்ட்ரஸ்ட் வரும் அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன்